நீச்சல் கிரிக்கெட் போன்ற விளையாடுதல்களை மிகவும் சிறப்பாக செய்வேன் நீச்சல் குளத்தில் நல்லா ஸ்விமிங் பண்ணால் நல்லா உடல் பயிற்சி எடுக்கலாம் அதேமாரி நீச்சலில் இருந்து மூச்சு பயிற்சி எடுக்கலாம் நீச்சல் மூலமாக நம்மளுடைய பாடி ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் இருக்கும் அதுமட்டும் இல்லாமல் நம்ம தினந்தோறும் நீச்சலை நான் விளையாடும் போது நல்லா எல்லா பாடியினுடைய ஒர்க்கு ஃபுல்லாக ஒவ்வொரு நரம்புகளும் நல்லா சூப்பராக வேலை செய்யும் அதன் மூலமாக உடலில் உள்ள ரத்த ஓட்டங்கள்லாம் சூப்பராக செய்யும் நல்லா நீச்சல் அடித்து கால் உடம்பு எல்லாத்தையும் பண்ணும்போது நம்முடைய உடலில் உடைய பாகங்கள் எல்லாம் சூப்பராக செயல்படும் அது மட்டும் இல்லை நீச்சல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று அதுலேயே மூச்சு பயிற்சி இருக்குது அதுலேயே ஸ்விமிங் இருக்குது அப்புறம் ஸ்விமிங் விளையாண்டால் நிறைய போட்டியில் கலந்துக்கலாம் போட்டியில் கலந்துக்கிட்டால் நிறைய வெற்றி பெறலாம் அதன் மூலமாக நம்ம நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சிக்குவதற்கு நீச்சல் பயிற்சி என்பது ஒரு அவசியமான ஒன்று இந்த நீச்சல் பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு நோய் நொடியும் அவங்களுக்கு வராது அதேபோல் அவங்களுடைய தொப்பை அது குறையணுனா அந்த நீச்சல் பயிற்சி மூலமாக தொப்பை குறைக்கலாம் அப்புறம் ஹார்ட்பீட்டு நல்லா ஒர்க் பண்ணும் இரத்த நாளங்கள்லாம் இரத்த ஓட்டங்கள் எல்லா இடத்துக்கும் போய் சென்றடையும் அதன்மூலமாக நம்ம ஒரு நூறு ஆண்டுகள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதில் நிறைய இருக்குது நல்லா ஒரு பத்துபேர் ஜாலியாக விளையாடும்போது மனமகிழ்ச்சி இருக்கும் நாங்கள் அப்படி தான் விளையாண்டுக்கிட்டு இருப்போம் அதன் மூலமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம பிள்ளைங்களோடு எல்லாத்தோடையும் நல்லா விளாட வாய்ப்பு இருக்கும் அதுதான் நீச்சல் பயிற்சியினுடைய மிகப்பெரிய முக்கியம் அதேமாரி இந்த கிரிக்கெட் விளையாடுறதுனு இருக்குது தானே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட் நல்லா ஃபால் போட்டு க்ரவுண்டில் அடித்து சிக்ஸரு நிறைய ஒவ்வொன்றும் பண்ணும்போது அது வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் மைதானத்தில் ஓடுறது பேட்டிங் பண்ணுறது பௌலிங் போடுறது கேட்ச் பண்ணுவது இதெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு விளையாட்டு அந்த விளையாடும்போது நமக்கு ஃபுல்லாக எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜி கிடைக்கிறது மட்டும் இல்லை அதோடு சேர்ந்து உடல் வளர்ச்சியும் இருக்கும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அதில் நல்லா சூப்பராக விளையாண்டா பௌலராகவோ கேட்ச் மேனாகவோ இல்லை பால் வீசுறது பந்து வீச்சு அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து திறமைய நம்மளுடைய திறமைய அதில் காம்மிக்கலாம் அப்படி காம்மிச்சா நம்ம பல போட்டியில் கலந்துக்கிட்டு பல வின்னிங்கை நம்மளால் வின் பண்ண முடியும் அதுதான் இந்த கிரிக்கெட்டினுடைய ஒரு விளையாடுதல் ஒரு பெரிய இருக்குது மாநில அளவில் மாவட்ட அளவில் வேர்ல்டு வைஸூ அந்த கிரிக்கெட் போட்டியில் கலந்துகிட்டம்னா நமக்கு கோப்பைகள் கிடைக்கும் வெற்றியும் பெறலாம் அந்த வெற்றி பெறுறது மூலமாக நமக்கு பல விருதுகளும் கிடைக்கும் விருதுகள் மூலமாக நமக்கு ஒரு நல்ல பாராட்டு கெடைச்சு நம்மளை வந்து ஒரு அங்கீகாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அந்த விளையாட்டில் கிடைக்கும் இதுதான் மெயின் கிரிக்கெட்டில் அந்த கிரிக்கெட் எப்படியெல்லாம் சூப்பராக விளையாடலாம் என்பது எனக்கும் தெரியும் அந்த கிரிக்கெட்டை நம்ம நல்லபடியாக விளாண்டு பவுல் பண்ணோம்னா பால் போடுறது கேட்ச் சூப்பராக புடிச்சம்னா கேட்ச் அவுட் பண்ணலாம் இத்தனை ஓவரில் இத்தனை ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இத்தனை ஓவரில் பால் போட்டோம்னா அந்த பாலை வந்து அடிக்கும்போது விக்கெட்டாக கேட்ச் பண்ணி புடிச்சு விக்கெட் ஆக்குறது அது சூப்பரான ஒரு இது நல்ல விளையாட்டு நம்ம ஒரு இருக்கிறாங்கனா அத்தனை பேருக்கு முன்னாடியும் நம்ம ஊர் ஃபுல்லாக பேரும் புகழும் அதில் வாங்கலாம் இந்த விளையாட்டில் இன்ன இன்ன நிகழ்ச்சிகள் இருப்பது என்பது முக்கியமான ஒன்று நான் சொன்னதுபோல் அந்த கிரிக்கெட்டில் விளையாண்டால் டிஸ்ட்ரிக் அளவில் ஸ்டேட் அளவில் வேர்ல்டு வைஸ் விளையாடக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அதனால் கிரிக்கெட் எனக்கு ரொம்ப விளையாடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு நல்லபடியாக தெரிந்துகொண்டு சூப்பராக விளையாடலாம் இதான் உண்மையான ஒரு கிரிக்கெட் விளையாட்டினுடைய நோக்கம் நன்றி